மே ஐ கெட்டின் மேம் மேம் இந்தமாதிரி ஐடி கார்ட் தொலைச்சிட்டேன் மேம் புது ஐடி கார்ட் வேணும் மேம் இல்லை மேம் வீட்டில் தான் வெச்சிருந்தேன் மேம் ஐடி கார்ட் இப்போ விளாட போய்ட்டு வந்து பார்த்தேன் மேம் ஐடி கார்டை காணும் அடுத்த நாள் பார்த்தா காணும் ஆமாம் மேம் ஆ வைச்சேன் மேம் வீட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் மேம் எங்கே போச்சுனு தெரில மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஐடி கார்டில் வந்து புதுசாக இப்போ ஃபோட்டோ எடுக்கணுமா மேம் இல்லை ஆல்ரெடி நான் ஃபோட்டோ எடுத்த அந்த கம்பூட்டில் இருக்குமே அதை வெச்சு எடுத்துப்பீங்ளா மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் என்றைக்கு மேம் வரும் ஐடி கார்ட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஆ சரி மேம் பேரன்ட்ஸ் யாராவது கூப்ட்டு வரணுமா மேம் இதுக்கு அரியர்லாம் இல்லை மேம் அதலாம் இல்லை மேம் ஆ மாட்டேன் மேம் ஆ சரி மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் தேங்க்யூ மேம்